நாங்கள் வந்து கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு கல்லூரியிலருந்து ஒரு ப்ராஜக்ட் கொடுத்தாங்க என்ன ப்ராஜக்ட் அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் தேடி டீச்சர் ட்ரெயினிங்காக ஒரு வாரம் அனுப்பிச்சாங்க அந்த ட்ரெயினிங்ல வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்கள் ஒன் வீக்கு பெர்மிஷன் வாங்கிக்கோங்கள் அப்படின்னு சொல்லி காலேஜுலிருந்து ஒரு லெட்டரும் கொடுத்தாங்க அந்த லெட்டரை நாங்கள் அந்த ஸ்கூல்ல கொடுத்தோம் அதை கொடுக்கறதுக்காக நாங்கள் போனோம் போய்ட்டு என்ன பண்ணோம் இந்த மாரி காலேஜுலிருந்து வந்திருக்கோம் எங்களை வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி இருக்காங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம் ஃபஸ்ட்டு அதுக்கு அப்புறமா நாங்கள் இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் எல்லாம் ஓகே பண்ணிட்டு அங்கே வேலைக்கு போனோம் வேலைக்கு போனப்போ என்ன பண்ணாங்கள் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஏழு நாட்கள் வந்து ட்ரெயினிங் சொன்னாங்கள் அந்த ஏழு நாட்களும் நாங்கள் போனோம் எட்டு பீரியடு கொடுத்தாங்க எட்டு பீரியடுமே நாங்கள் நின்றுட்டு அங்கே அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது எட்டு பீரியடுமே நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்போது ஒரு கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்கள் இதை வந்து சைன்ஸ் லெசன்னு இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நாளைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கள் நான் என்ன பண்ணேன் சைன்ஸ்ல அவங்க கொடுத்த லெசன் டாப்பிக்கைதான் ப்ரிப்பேர் பண்ணினேன் ஆனால் அவங்க கொடுத்த லெசன் ஒன்று நான் போய் அங்கே பேஜ்ஜு திருப்பி பண்ணின லெசன் ஒன்று அவங்க எனக்கு கொடுத்தது வாட்டர் லெசன் நான் போய் அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுட்டு லெசன் அவங்க வாட்டர் லெசன் தான் எனக்கு சொல்லிருக்காங்கள் நான் போய் ஃபுட்டு லெசன் எடுத்துட்டேன் அந்த குழந்தைங்கலாம் திரு திரு திரு திருன்னு முழிக்கிறாங்கள் மேமும் கேக்குறாங்கள் நான் உங்களுக்கு இந்த லெசன்தானே கொடுத்தேன் நீங்கள் ஏன் இந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் நான் வந்து இந்த லெசன் இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு இன்ட்ரோ கொடுக்கறக்கே இத்தனை நேரம் ஆயிடுச்சு நான் டீட்டெயில்டாக இவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த லெசனுக்கு போகலாம் ஒரு ரீக்கால் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு போகலான்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு சாரிங்க நான் வந்து நாளைக்கு எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ரீக்கால் பண்ண வச்சது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அதை எடுத்தேன் இந்த மாதிரி அவங்க கொடுத்த லெசன் ஒன்று நான் செஞ்ச லெசன் ஒன்று இதைதான் நான் வந்து தவறுதலாக செஞ்சு நான் போய் மாட்டின விஷயம் சமாளித்த விஷயம்